ஆமாம்மா ஆமாம்மா என்ன மீன் வேணும் ம் வஞ்சரம் மீன் ஆயரரூவா ஒரு கிலோ இந்த வேறு என்ன மீன் வேணும் அது இரநூறுவா வேறு ஆ ஐயய்யோ அந்த மீன் இல்லை இந்த ரெண்டு மீன் தான் இருக்குது இரநூறு ஆ வெட்டித் தருவோம் நேரில் வருவீங்களா எப்படி ஆ ஒரு கிலோ போதுமா சரி நீங்கள் வாங்க நேரில் வாங்க நேரில் வாங்க என்ன இருக்குது வாங்க வாங்க வேறு சால இருக்குது மத்தி மத்தி ஆ மத்தி ஆ மத்தி கால்கிலோ அறுபதுருவா ஆ சரி ம் ம் ஆ சரி சரி சரி ஆ ஆ கூகுள் கிடையாது நீங்கள் கூகுளில் ஏற்ற வேண்டாம் என்ன சரியா ஆ ஆ நண்டு இறால் இருக்குது இறால் வந்து பெரிய இறால் ஐந்நூறுபா சின்ன இறால் இரநூறுவா ம் ஒரு கிலோ ஐந்நூறுபா ஆனா உரிச்சி தர்றதாக இருந்தால் அதுக்கு ஐம்பதுருவா கூலி வேணும்

நண்டு ஒரு கிலோ இரநூறுவா சின்ன நண்டு தானே பெரிய நண்டாக இருக்காது என்ன ஆ சரிம்மா சரி